இன்றைய காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாமே வந்து வெளியில போயே விளையாட மாட்டேங்கிறாங்க உள்ளே இருந்துட்டே விளையாடறாங்க ஆனால் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே வெளியில் தான் விளையாண்டாங்க வீட்டுக்கு கூட போகாமல் சாப்பாடு கூட சாப்பிடாமல் அப்படி விளையாண்டாங்க ஆனால் இப்போது குழந்தைங்க எல்லா குழந்தைகளுமே வீடியோ கேம்ஸ் பப்ஜி ஃபிரீப் பையர் ரம்மி பிளே ஸ்டேஷன் இதை மட்டுமே தான் வச்சுட்டு ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு மட்டுமே அம்மா அப்பாகிட்ட கூட பேசறது கிடையாது வெளியில் யாருகிட்டையும் பேசறது கிடையாது இதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பாதிப்பு ஏற்படுது இப்போது வந்து ஃபிரீப்பையரில் இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னால் அந்த குழந்தை வந்து ஃபோன் எதுவும் பண்ணமாட்டுதுனால் ஃபோனை கொடுத்துட்டு பெற்றோர்களும் போயிடுறாங்க இதனால் அந்த குழந்தை வந்து ஃபோன் மட்டுமே தான் வாழ்க்கை அப்படி நினைச்சிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து மாறணும் அதுக்கு வந்து குழந்தைங்க எல்லாமே போய் வெளியில் போய் விளையாடணும் ரம்மி வந்து ரம்மியில் வந்து நம்ம நிறைய காசு இன்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம் அதனால் அந்த காசை மறுபடியும் எடுக்கணும் எடுக்கணும் அப்படி நினைச்சிக்கிட்டே அதில் மறுபடியும் மறுபடியும் காசு போட்டு அதிக காசு வந்து கடனில் வந்துடுது அதனால் நிறைய பேர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் மாறணும்னால் எல்லோருமே வந்து வெளியில் போய் விளையாடணும் வீடியோ கேம்ஸ் பிளே ஸ்டேஷன் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ரம்மி இந்த எல்லாத்தையுமே மறந்து எல்லா குழந்தைகளையும் போய் வெளியில் விளையாடணும்